ஆ குட் ஈவினிங் மேம் என்னோடய பேர் பிரியங்கா நான் செ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேம் இல்லை கொஞ்சம் கிட்சன் மாடல் மாதிரி வேணும் மேம் கிட்சன்ல மாடலிங் பண்ணுவாங்கள்ல ஸோ எனக்கு அந்த மாதிரி வேணும் எப்படி அப்படின்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியாக ஒன்று அதமாதிரி இப்போ ஸ்மால் சைஸு பவுல்ல இருந்து கொஞ்சம் பிக் சைஸ் பவுல் வரைக்கும் வைக்கிறதுக்கு அந்தமாதிரி அப்புறம் சில்வர் சில்வர் பாத்திரம் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி ஒன்று அப்புறம் வந்து ஈயப்பாத்திரன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வைக்கிற மாதிரி ஒன் ஒ ஒன் சைட் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன லைக்கு இந்த இந்த பொடியெலாம் போட்டு வைப்போம்ல என்ன எப்படி சொல்கிறது ஆ அந்தமாதிரி அது அது வந்து ஒரு ரேக் மாதிரி எனக்கு வேணும் மேம் சின்ன சின்ன குட்டி

ம் ஓகே சரி ம் ம் ம் பார்க்கமாட்டிங்களா ஓகே ம் ம் ம் ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அப்போ எனக்கு ப்ளேவுட்டு ஓகே ப்ளேவுட்டு ஓகே அதுமாதிரி எனக்கு என்ன அப்படின்னா ஸ்மால் சைஸில் கரெக்டாக ஸ்மால் சைஸ்லேர்ந்து பிக் சைஸ் போகிறமாரி பார்த்துக்கோங்க ம் ம் ம் ம் ம் ம் ம் ஆ ஆ ஸ்பூன் வந்து மாட்டுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அது ஓகே எனக்கு ப்ளேட் வந்து ரேக் மாதிரி தருவீங்களா இல்லை எப்படி ஆ ரேக் ஆ ரேக் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது ப்ளேட் ஸ்டாண்ட் மாதிரி லைட்டு ஆ சரி ஓகே ஆ ஓகே கலரு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே ஆ ஆ எஸ் லைட் ஒய்லட் கலர்ல இருந்தால் ஓகே இல்லைன்னா ப்ரௌனிஷ் கலர் ப்ரௌன் கலர்ல இருந்தால் ஓகே ஆ ஓ ஆ ஓகே ஆ தேங்க்ஸ்